ஆ டெய்லர் அண்ணனா இல்லை நான் நேற்று வந்து துணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிருந்தேனே வேளாங்கண்ணிலருந்து பேசுறேன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தேன அது நான் நேற்று வாங்க முடியல துணி பத்ரமாக தானே இருக்கு நாங்கள் ஒரு டெத்துக்கு போயிவிட்டேங்க என்னங்க பண்ணுறது சொந்தகாரவங்க டெத்தா போயிவிட்டு சூசைட் வேறு பண்ணிக்கிட்டார் அதனால் வந்துட்டு போக வேண்டிய நிலைமையாக ஆயிட்டு அது தான் வேறு ஒன்றும்ல இன்னைக்கு நான் வந்து வாய்ங்கிறேன் ஆனால் இன்னைக்கு சாயந்தரமா தான் வருவேன் அதனால் ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கிறேன் ம்

ஆ சரி சரி நான் வாங்கிக்கிறேன் இன்னும் நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தா தைப்பிங்க தானே ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா மாப்பிள்ளைக்கு தைக்க வேண்டியது இருக்கு எனக்கு வந்து கல்யாணத்துக்குள்ளே வேணும் கல்யாணம் வந்து பிப்ரவரி பதினாலு ம் என்னாங்க லவ்வேர்ஸ் டேக்கு வேறு கல்யாணத்தை வச்சிட்டோம் நல்லா நீங்கள் உங்கள் நீங்கள் தச்சா நல்லா தைப்பிங்கனு தானே உங்கள்கிட்ட கொடுக்குது நாங்கள் வந்து உங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் தான் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் நீங்கள் கூட ஒரு ஜாக்கெட்டை வீணாக்கிட்டிங்க அப்பையும் நான் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் என்னாங்க நீங்கள் இப்படி பேசுறிங்க ஒரு ஜாக்கெட்டை வீணாக்கிவிட்டு தானங்க நீங்கள் சொன்னிங்க சரிங்க பார்த்துக்கோங்க நாலு மணிக்கு வந்து வாங்கிவிட்டு துணியை கொடுத்தட்றேன் சரிங்க